எனக்கு ஃபுட்பால் மேச்சுதான் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து டீம் கோர்டினேஷன் வந்து ரொம்ப சரியாக இருந்தால்தான் ஒரு கோலே எடுக்க முடியும் ஒரு ஒரு ஒருத்தவங்கள் வந்து அந்த பாலில் வந்து கான்செண்ட்ரேட்டாக இருக்கணும் ஆப்போனென்ட் டீம் வந்து எந்தெந்த சைடு வந்து அந்த பாலை தள்ளுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம தள்ளின்னா தான் அந்த சைடு இருக்கிற கோலை வந்து நாங்கள் அடிக்க முடியும் அப்படித்தான் ஃபுட்பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து டீம் கோ டீம் கோஆர்டினேஷன்னாக எப்படின்னால் ஃபஸ்ட்டே வந்து ப்ளான் போட்டு போட்டிருவோம் இந்த சைடு தான் அடிக்கணும் இந்த சைடு அடிக்கணும் அப்போ வந்து நாங்கள் அந்த ஆப்போசிட் டீம் பற்றி யோசிப்போம் இவங்க இந்த சைடு அடிப்பாங்க அப்படின்னு யோசிச்சு வச்சுட்டு அதுக்கு வ எப்படி அடிக்கிறது அந்த பாலுக்கு வந்து நம்ம எந்த சைடு அடிக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருப்போம் அதுமாதிரிதான் நாங்கள் பாலெலாம் அடிச்சுருக்கோம் அதனாலே எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் டீம் ஒர்க் வந்து நிறையா இருக்கும் ஒரு ஒருத்தவங்கள் நிறையா வந்து சொல்லுவோம் இப்படி பால் எந் இந்த இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிணா இப்படி கோல் அடிக்கலாம் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணு ஒரு ஒன்றுக்கும் ட்ரிக் யூஸ் பண்ணி விளையாடுறது ஃபுட்பால் அதனாலே பிடிக்கும் அதுக்கப்புறம் ஜாயின்டாக டீம் தான் எல்லாமே டீம் தான் ஒரு ஒருத்தவங்க எல்லா எல்லோராலையும் அதில் வந்து எல்லோராலையுமே எல்லோரும் கோல் அடிப்பாங்க ஆனால் அடிக்க எல்லோராலையுமே வந்து கோல் அடிச்சுட முடியாது ஒரு ஒருத்தவர்கள்ட்டேர்ந்து பால் பாஸாகி பாஸாகி பாஸாகி அந்த நெட்டுக்கிட்டே யார் இருக்காங்களோ அவங்க கொடுக்குற அந்த அந்த இதுதான் கோல் அடிக்க முடியும் அதுக்கேற்றாப்புல வந்து பால் வந்து போய்ட்டே இருக்கும் அதனாலே டீம் ஒர்க்காக அடிப்போம் ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு பிளேஸில் நின்று நின்றுட்டு ஒரு பிளேஸில் நின்று அடிக்கிறது ஏன் அதை அது பால் வந்து தப்பி தவறி பின்னாடி கூட போயிடும் அங்கே எங்கள் ஆப்போசிட் டீம்முக்கான நெட்டுக்கு நெட் சைடு கூட போய்டும் அங்கெல்லாம் வந்து எங்களோடய டீம்லாம் நின்றுட்டிருந்தாங்கன்னா அது நல்லா ஒரு ஒரு ட்ரிக்கையும் யூஸ் பண்ணி பாலை எங்கள் எங்கள் சைட்லிருக்க நெட்டுக்கு கொண்டு வருவோம் அதில் வந்து நல்லா கோல் அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்

ரொனால்டோ பிளேயர் நல்லா பால் விளையாட்றது பிடிக்கும் அதனாலே எனக்கு பிடிக்கும் ஃபுட்பால் விளையாட்றதுதான் எங்களுக்கு பிடிக்கும் டீம் ஒர்க் அதிகமாக இருக்கும் ஃபெ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாட்றதும் ஒரு நல்லாயிருக்கும் ஹேப்பினெஸ்ஸாக இருக்கும் நல்லா கான்செண்ட்ரேட்டடோடு அந்த பால் தான் அந்த கோல் அந்த பால் வந்து கோல் சைடு போகுதா அதை மட்டும் தான் பார்த்து விளையாண்டுட்டுருப்போம் நல்லாயிருக்கும் ஃபுட்பால் விளையாட்றது அது நல்ல லீடர்ஷிப் நிறைய கரெக்டாக இருக்கணும் ஃபுட்பால் விளையாடும்போது லீடர்ஷிப் கரெக்டாக இருந்துவிட்டு ஒரு ஒரு சைடு பால் இப்படி போகுதுன்னா நீங்கள் இப்படி அடிக்கணும் இல்லைன்னா நாங்கள் நெட் சை நெட்டுக்கிட்டே யார் இருக்காங்களோ அவங்க பால் வந்துதுன்னால் கேட்ச் இப்படி பிடிக்கணும் பால் வந்து நெட்டுக்கிட்டே விடக்கூடாது கேட்ச் பிடிச்சிரணும் அப்படின்னு சொல்வது அதனாலே ஃபுட்பால் பிடிக்கும் அதுக்கப்புறம் கேம் வந்து டையில் முடிஞ்சுச்சின்னா ஃப பால் வந்து நேராக பார்த்து அடிக்காமல் சைடில் இருக்க நெட்டில் அப்படி அடித்தாதான் கோல் அடிக்க முடியும் அப்படிலாம் வந்து சஜ்ஜெஸன் சொல்வது பிடிக்கும் அதனாலே முக்கியமாக டீம் ஒர்க் இருக்கிறதுனால தான் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சே வந்து முடிக்க முடியும் அதனாலே வந்து எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும்